ஹலோ ஜெயா நர்சரிங் சொல்லுங்கள் வணக்கம்

ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க

ஓகேங்க ஓகேங்க எப்போ தேவைப்படுது ஓகே ஏற்கனவே நீங்கள் வச்சிருக்குறீங்களா அது எத்தனை தென்னம்பிள்ளை வச்சிருக்குறீங்க எவ்வளோ பெருசாக இருக்குது காய் காய்ச்சிருச்சா ஆ காய்ச்சிற அளவுக்கு இருக்குது காய் காய்க்கிற ஸ்டேஜ்ல இருக்குது ஓகேங்க இது எங்ககிட்ட வந்து இப்போதைக்கு இறங்கி செவ்வெளனி இறங்கிருக்குதுங்க ம் ஓகே நீங்கள் எவ்வளோ எவ்வளோ எடம் இருக்கும் மாதிரி இடம் இருக்கும் ஓகேங்க இப்போ நூறு தென்னம்பிள்ளை நூறுரூபா வருங்க நார்மலாகவே வெளியில எல்லாம் நூறுரூபா விற்கிறாங்க நாங்கள் இது வந்து காஸ்ட்லிங்க இதுவே நாங்கள் நூறுரூபா கூட கம்மியாக தான் கொடுக்குறோம் ம் மற்ற இடத்த விட பார்த்தா எங்கள் இடத்துல கம்மி தாங்க நீங்கள் எடுங்க எடுங்க பார்த்து பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம நம்ம கையில பசங்கள் இருக்கிறாங்க வந்து பார்த்துட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்குறத நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்றோங்க அப்புறம் நீங்கள் கொஞ்ச கொஞ்சமாக தெரிஞ்சிகிட்டு அப்புறம் நீங்களே எங்களுக்கு டைம் இருக்கிற நேரந்தான் மறுபடியும் மறுபடியும் வரது மாதிரி இருக்கும் நீங்களே வந்து கா கால் பண்ணி கேட்டு ஒவ்வொன்று தெரிஞ்சிக்கோங்க மற்றபடி ஒரங்கள்லாம் நான் எங்களோடய இதில் இருந்து இறக்கி தர்றோம் நீங்கள் அதுமாதிரி நீங்கள் எப்படி வைக்கணும் என்ன வைக்கணுன்னு அது நான் ஆளை விட்டு வைக்க வே உரல்லாம் வைக்க வச்சிடுறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்மகிட்ட வண்டி இருக்குது நீங்கள் ஆ ஆனால் அந்த வண்டிக்கு தனியாக நீங்கள் பே பண்ணிடணும் ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி கொடுத்துர்ணும் ஆமாங்க ஆமாம் ஆமாங்க அது தனியாக கொடுக்கணும் ஆமாங்க வெளியில போய் அலைய முடியாதேங்கிறதுக்காக நான் சொன்னேங்க ஏன்னா உங்களுக்கு கன்றே கம்மியாக தானே கொடுக்குறோம் இப்போ ஒரு க ஒரு இடத்துல இரநூறுவா போடுறாங்க அவங்க இரநூறுவா போட்டு கா பத்தாயருபா காசை பார்த்துட்டு ஐநூறுபா வாடகையை இது பண்ணிடுவாங்க நம்ம நூறுரூபா கரெக்டான ரேட்டு போடுறோம் வாடகை தனியாக நீங்கள் ஐநூறோ ஆயிரமோ எந் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டோ அந்தளவுக்கு நீங்கள் கொடுக்கப்போறீங்க அவ்வளோதான் ஓகே வாங்க வாங்க தாராளமாக வரலாம் வந்து நீங்கள் வந்து என்னென்ன கன்று வச்சிருக்கோம் இதுப்போக நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க எல்லா விதமான மலர் கன்றுகள் கன்றுகளும் வச்சிருக்கிறோம் கொய்யா வாழை தென்னை ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி எலுமிச்சை எல்லா வகையான கன்றுகளும் இருக்குது ஓகேங்க நீங்கள் வாங்க வந்துட்டு நம்ம நர்ஸிங் வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி அடைஞ்சோடன்ன அதுக்கப்புறம் நான் உங்கள் ஏரியாவுக்கு வந்து இடத்த பார்த்துட்டு நான் அதுக்குப்புறம் நான் சொல்கிறேங்க ரெடி பண்ண ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஓகே ஓகே தேங்க்யூங்க ஓகே